விவசாயம் கிராமத்தில் எங்கள் அம்மா அப்பா காலத்தில் எப்படி விவசாயம் பண்ணிணாங்கனா இந்த குப்பை ஆட்டு இறகு இது மாட்டு சாணி இதெல்லாம் அள்ளிக்கொண்டு வயலில் போடுவாங்க மரத்துங்களை வெட்டி வயலில் போட்டு ஏரு விட்டு உழுது அதை நடவு செய்வாங்க அந்த த நெல்லை நட்டு அறுத்து சாப்பாட்டுக்குலாம் வச்சால் சாப்பாடுலாம் நல்லா ருசியாக நல்லாயிருக்கும் இப்போலாம் அப்படி இல்லை கண்ட மருந்த போடுறாங்க விவசாயம் பண்ணுறாங்க அந்த விவசாயம் நல்லபடியாக விளையமாட்டுங்குது அதில் பூச்சி புழு அரிச்சி அது பாதி விவசாயம் வீணாக போயிடுது அப்போலாம் அப்படி மருந்தே போடமாட்டாங்க வெறும் இந்த மரம் வேப்பந்தலை புங்கந்தலை மா மாட்டு சாணி குப்பை ஆட்டாம்புலுக்கை இதை அள்ளிக்கொண்டு வயலில் வண்டி கணக்காக கொட்டுவாங்க கொட்டி அதை ஏருவுட்டு உழுது பயிருவிடுவாங்க சம்பா நடுவாங்க கார் நடுவாங்க ரெண்டு போகமும் விவசாயம் பண்ணி அறுப்பாங்க இப்போ ஒரு போகோந்தான் பண்ணுறாங்க அந்த ஒருபோகமே வழியா பண்ணமாட்டேங்கிறாங்க சிரமப்படுறாங்க இந்த மருந்தை வாங்கி கொட்டுறாங்க மருந்து போட்டு நல்லா விளையமாட்டேங்கிது கஷ்டம் தான் படுறாங்க விவசாயிங்க அந்த காலத்துலலாம் அப்படி கிடையாது எங்கள் அம்மா அப்பா சொல்லிருக்காங்க விவசாயம்லாம் அப்படி பண்ணுவாங்களாம் மரம் செடி கொடி இதை அறுத்து வயலில் கொட்டிதான் நடவு நடுவாங்களாம் அந்த நெல்லு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பாடும் நல்லா இருக்கும் இப்போலாம் மருந்து கண்ட மருந்த போட்டு சாப்பாடே வீணாக்கிர்றாங்க சாப்பாடே ருசி இருக்கமாட்டங்கிது என்ன நல்லாவும் இருக்கமாட்டேங்கிது மருந்தை போடுறாங்க பூச்சி மருந்து அடிக்கிறாங்க இதை அடிக்க அப்போலாம் மருந்தெல்லாம் போடமாட்டாங்க எனக்கு விவரம் தெரிஞ்சி சின்ன பிள்ளையில எங்கள் அம்மாகூட வயலுக்கு போயிருக்கையில் மருந்து போட மாட்டாங்க குப்பை இந்த மாட்டு சாணி குப்பை இது ஆட்டாம்புலுகுக்க செடி கொடி இதை அள்ளிப்போட்டுதான் வயலில் போட்டு உகுது நடவு செய்வாங்க நடவு செஞ்சு அறுப்பாங்க இப்போலாம் வந்து எல்லாம் கம்ப்யூட்ரு இந்த இது மிஷனவிட்டு உழுவுறாங்க மிஷின் நடவு போடுது மிஷினே கதிர் அறுக்குது அதுக்கு முந்தி ஆளுங்க கட்டி தூக்குவாங்க இப்போ மிஷினே வயலில் நெல்ல தனியாக வைக்கே தனியா நெல்லை தனியாக எடுக்குது அப்படிலாம் அப்போலாம் செய்யமாட்டாங்க